நீங்கள் என்ன நாய் வளர்த்துறீங்களா சரிங்க நாய்க்கு ஃபஸ்ட் சரிங்க நாயை வந்து அதுதான் முன்ன மாதிரி வா நீங்கள் வந்து நாயை வந்து வெளியில் விடாதீங்க நல்லா நாயிக்கான சோப்பு தனியாக மெடி மெடிக்கலில் இருக்குது அதை வாங்கிப் போட்டு குளியாட்டுங்க ஷாம்பு போட்டு குளியாட்டுங்க நாயை வந்து மெடிக்கல் அப்போ அப்போ மெடிசன் பண்ணிக்கோங்க நாயிக்கு இப்போ அந்த நாயிக்கு வந்து அந்த சொரி இதெல்லாம் சொரியாசிஸ்லாம் வராது நல்லா சே ஆடு வளர்த்துனீங்கன்னா ஆட்டுக்கான ஷெட்டு வந்து நல்லா சுத்தமாக இருக்கணுங்க அந்த சாணி எல்லாம் போட்டு நல்லா கூட்டி நல்லா நீட்டாக நாலா பக்கமும் கொசு உள்ளே போகாத மாதிரி வலை போட்டுருக்கணும் வ நல்லா புல்லு வந்து அந்த தட்ட தீவனப் புல்லு இருக்குல்லைங்க அதைக் கொண்டு வந்து நல்லா கட் பண்ணி கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குண்டானில் வைக்கிணும் வச்சுட்டு அதுக்கப்புறோம் ஆட்டுக்கும் மாட்டுக்குலாம் அந்த ஆட்டுக்கு வந்து எதுவும் மடி நோய் இது மாதிரில்லாம் வந்தால் ஸ்ப்ரேயி ஒன்று வாங்கி நீங்கள் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே அடுத்து விட்டீங்கன்னா அந்த ஆட்டுக்கு அந்தக் காலில் எல்லாம் புண்ணு வராது வாயில் வந்து புண்ணு வந்துதுன்னா உடனே டாக்ட்ருகிட்ட போயிட்டு ஊசியைப் போட்டு நீங்கள் வந்து எண்ணெய் எண்ணெய் தடவி விடுங்க அதுக்கான ஆயில்மெண்ட் தருவாங்க அதை வாங்கி நீங்கள் வாங்க்கில்லாம் தடவி விடுணும் அதே மாரி அதே மாரி குட்டிப் போட்டாலும் குட்டியை வந்து நல்லா பாதுகாப்பாக பண்ணிக்கணும் அந்த சீம்பால்லாம் ஃபஸ்ட்டு குட்டிக்கு நல்லா கொடுக்குணும் ஆ ஆ ஆ ஆ அது மாதிரி கொடுங்க அப்புறோம் வந்து குட்டிக்கு வந்து பால்லாம் நல்லா அப்போப்ப கொஞ்ச கொஞ்சம் நீங்கள் ஆட்டுக் குட்டியைப் பிடிச்சி ஆட்டுக் கிட்டே விட்டு குடிக்க வைக்கிணும் பால் பத்தலேன்னா நீங்கள் நல்லா பால் வாங்கி வந்து பிரிட்ஜுலேல்லாம் வைக்காமல் பாலை கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி ஆட்டுக் குட்டிக்கு பால் டப்பாலில் போடலாம் ம் போட்டீங்கன்னா குட்டிக்கு வந்து எந்த நோயும் வராது வந்து இந்த கலிச்சல்லாம் இருக்காது சொல்லுங்க பசு மாட்டுக் கன்றுக் குட்டியை வந்து அதுக்கான ம அதுதான் அதுவும் செட்டு நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க சாணி எல்லாம் போட்டால் அப்போ அப்போ அவாய்ட் பண்ணியிருங்க வந்து டெய்லி குளியாட்டுங்க குளியாட்டி காலு அப்போ அப்போ மேலே எல்லாம் அந்த உண்ணி எல்லாம் இருக்கா அந்த உண்ணிக்கான மருந்து வாங்கி மெடிக்கலில் இருக்குது வாங்கி கண்ணில் படாத அளவு மாதிரி தடவி விடுங்க தடவி விட்டு அந்த வாய்க்கு புண்ணுன்னா அதுவும் வந்து மெடிக்கலு மாத்திர வாங்கிப் போடுங்க ஆனால் டாக்ட்ருக்கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா நீட்டாக இருக்கும் கொசு ப தொல்லை தாங்காமல் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவு ஷெட்டுக்கு ஒரு ஃபேன் போட்டுக்கோங்க அப்போன்னா கன்னுக்குட்டி நீட்டாக எந்த நோயும் இல்லாமல் இருக்கும் ஆமாங்க